ஹலோ அப்தா ஹோட்டலா இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சாப்பிட்றதுக்கு வராங்க அதுதான் உங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலானுட்டு கேட்குறோம் என்னென்ன சாப்பாடுலாம் கிடைக்கும் மதியம் லன்ச்சுக்கு தேவைப்படுது

ரெண்டு சாப்பாடு வேணும் ரெண்டு நபருக்கு ரெண்டு சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை சாம்பார் ரசம் ஆமாங்க அது தேவைப்படுகிறது எவ்ளோ அமௌண்ட்னு சொல்லுங்கள் அதுக்கு அப்பறம் வந்து நீங்கள் டெலிவரி வந்து எந்த நேரத்துக்கு கொடுக்குணுன்னா மத்தியானமா கொடுத்துடுங்க இதில் எதாவது தள்ளுபடி பண்ணுவீங்களா ம் அந்தத் தள்ளுபடி இருந்ததுனா அதையும் சொல்லிவிடுங்க மதியத்துக்குள்ளே சாப்பாடு ரெடியாக மத்தியானம் சாப்பிட்ணும் அதனால் கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துடுங்க